ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் என்ன வேணும் பைக்கு மிஸ் ஆகிடுச்சா எங்கே சார் நிற்பாட்டி இருந்தீங்கள் கடைசியாக எங்கே மிஸ் ஆணுச்சு உங்கள் பைக்கு

ஓகே ஓ வாட்ச்மேன்லாம் இருப்பாங்களே சார் கேட்டு பார்த்தீங்களா ஓகே சார் பைக் மாடல் சார் பைக் மாடல் சொல்லுங்கள் ஆ என்ன கலருங்க நம்பர் சொல்லுங்கள் வண்டி நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் டிஎன் ஃபார்ட்டி சிக்ஸ் எஸ் செவென் ஃபைவ் த்ரீ எயிட் உங்கள் பெயரு ராமலிங்கம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்

ஃபோர் த்ரீ ஒன் அங்கே பக்கத்தில் யாராவது உங்க டௌட் படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா என்னென்னு வண்டி கேட்டு பார்த்தத்துக்கு அவங்களால் முடியாதுன்னே சொல்லிட்டாங்களா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் என்ன ஆ சார் நாங்கள் செக் பண்ணுறோம் சார் அதெலாம் நாங்கள் பார்க்குறோம் ஒரு டூ டேஸ்ஸில் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் என்னென்னு பார்த்துட்டு ஓகே சார் நாங்கள் அந்த சைடு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்துட்டு சொல்கிறோம் சார் நீங்கள் எப்போ வேணால் ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆ ஓகே சார் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகே சார் ஓகே சார் சரி நீங்கள் வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க பார்த்துக்கலாம் சார் கண்டுபிடிச்சிடலாம் ஆ ஓகே சார் தேங்க் யூ